நீங்கள் கேட்ட ரெண்டுகள் கேள்விக்குமே வந்து ஆம் தான் பதில் சொல்லுவேன் நான் போன கலை கண்காட்சி வந்து நான் போயிருக்கேன் ஆனால் அது கலை கண்காட்சிங்கிறது காட்டிலும் விளையாட்டு இது தான் அதிகமாக இருக்குது நம்ம கலைன்னு நினச்சி உள்ளே போனோம்னால் அது நம்மளுக்கு சம்மந்தப்பட்டதே இல்லாமல் தான் இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னும் நிறையா அதை பற்றி வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நானும் நினைப்பேங்க நம்மளுக்கு தெரிஞ்சதை வி விடவே அங்கே கம்மியாக தான் இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னுனா நான் நான் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்போ அந்த மாதிரி எக்ஸ்போலாம் எங்கேயுமே வரது இல்லைங்க நான் போகணும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்மளுக்கும் அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்மளோடய அனுபவத்தையும் நம்மளோடய எக்ஸ்பீரியன்ஸு நம்மளோடய டேலண்டை வந்து அதில் வெளியில் கொண்டு வரலாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா கண்காட்சியை வந்து அதை வந்து என்னன்னால் ஒரு இது தான் இதை அந்த காசாக தான் பார்க்குறாங்க அதுனோட இருக்கிற கலை நுட்பத்தையோ அதனுடைய இதை விளக்குகிறதுக்கோ அங்கே ஆள் கிடையாது இது எழுபது ரூபாயா இது நூறுரூவா இது காசு மட்டும் தான் குறியாக இருக்கிறாங்களே அதை அறிமுகப்படுத்துறதுக்கோ ஒரு அதை பொருளை பற்றி விளக்கத்தை சொல்கிறதுக்கோ அங்கே ஆள் இல்லை என்ன நான் பார்த்த வரைக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா நான் ஒரு பள்ளியில் பார்த்தேன் அந் அந்த பள்ளியில் இருக்கிற குழந்தைகளே வந்து அவங்க கையால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு பள்ளியில் வந்து அலங்கரித்து வச்சுருந்தாங்க அதில் அவங்களோடய பெற்றோர்களும் வந்து கலந்துக்கிறதுக்கு அனுமதித்தாங்க அப்போ போய் பார்க்கம்போது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைகள் செஞ்சது அத்தனை அழகாக இருந்ததுங்க வித விதமான பொருள்கள் வச்சு இயற்கையாக கிடைக்கிற பொருள்கள் வச்சு வேஸ்டாகிற பொருள்கள் வச்சு இந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க அந்த மாதிரி பொருள்கள் வந்து காசு கொடுத்து அதிகமாக காசு கொடுத்து நம்ம வாங்க வேண்டியதில்லை ஆனால் வந்து நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கிற பொருளை வச்சு வந்து செஞ்சுருந்தாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பேரீச்சம்பழ கொட்டை பேரீச்சம்பழ கொட்டையில் வச்சு ஒரு பாசி செஞ்சுருந்தாங்க மிக அருமையாக இருந்ததுங்க அதில் வந்து பெயிண்ட்டு வண்ணமெல்லாம் அடித்து எங்களால் கண்டேபிடிக்க முடியலிங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க வளையல் செஞ்சுருந்தாங்க இந்த மாதிரி பல மண் பானையில் நிறையா பூந்தொட்டி மாதிரி இந்த மாதிரி நிறையா செஞ்சுருந்தாங்க அப்புறம் நானே வந்து ஒரு இதில் வந்து நான் கலந்துருக்கிறேன் நான் கல்லூரி படிக்கும்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காலேஜில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்டுக்குனு ஒரு காம்படீஷன் வச்சாங்க அந்த காம்படீஷனில் கலந்துக்கிட்டேங்க ஆனால் எனக்கு பரிசு கிடச்சதோ இல்லையோ நான் கலந்துக்கிட்டேங்கிற என்ன எனக்கு ஒரு வந்து பெருமையாக இருந்ததுங்க நான் அதில் வண்ணம்னால் தீட்டினோம் இருக்கிற எங்கள்கிட்ட கிடச்ச பொருள் வச்சு நாங்கள் அப்படில்லாம் செஞ்சோம் அப்புறம் எனக்கு கண்டிப்பாக எதாவது எக்ஸ்போ போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் வந்து போவேங்க